நடன கலைஞர்களுடைய திறமையை வந்து மேம்படுத்துகிற மாதிரி சிறந்த நிகழ்ச்சிகள் வந்து தனியாக அவங்க அவங்க தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறாங்களே தவிர இதில் கவர்மெண்ட் எதுவும் பண்ணல பரதநாட்டியத்துக்கு வந்து இருக்கு அவங்க கோவில் நிகழ்ச்சி நடத்துவாங்க அவங்க அந்த கோவில் நிகழ்ச்சி நடத்துறவங்க மட்டும் என்னன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பரதநாட்டியத்தை கற்றுக்குடுப்பாங்க அதுக்கு சலங்கை பூஜை வைப்பாங்க வச்சிவிட்டு அதில் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கு மட்டும் கூப்பிட்டு பண்ணிக்குவாங்க பட் அது எல்லாருக்கும் கிடைக்கிதா அப்படினா கிடைக்கில கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த சமூகத்தில் வந்து எல்லாருமே டான்ஸ் பண்ணனும் டான்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ஒரு டான்ஸ் ஆடுறா ஆட்டம் ஆடுறா அப்படின்றத நினைக்காம அது ஒரு பிஸிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஒரு சிறந்த ஒரு எக்சசைஸ் தான் அது அதை வந்து யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை அவ என்ன குதிச்சிட்ருக்கா டான்ஸ் ஆடிட்டுருக்கா அப்படிதான் நிறையா பேர் பேசுறாங்க அதனால அதனாலயே வந்து நிறையா பேரன்ட்ஸ் வந்து நம்ம டான்ஸுக்கு வந்து அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க ஆனால் எல்லாருமே டான்ஸ் ஆடனும் சின்னவங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்க வந்து ரொம்ப ஹேப்பியாக இருப்பாங்க அவங்க அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குவாங்க டான்ஸ் ஆட ஒரு ஏழு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஏழு நிமிஷம் நம்ம டான்ஸ் பண்ணோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸை இருந்து நம்ம வெளியே வரலாம் எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் இசை டான்ஸ் இது ரெண்டும் வந்து நம்மளை கண்டிப்பாக நமக்கு வந்து உதவி பண்ணும் அதனால வந்து அது உதவி பண்ணுற மாதிரி எல்லாமே எல்லா சமூகத்துலையும் வந்து உதவி பண்ணனும் ஹெல்ப் பண்ணனும் அதைவிட்டு ஒரு சில சமூகம் மட்டும் தான் அதை பண்ணுறாங்க அதுவுமே வந்து ஒரு சில பேரன்ட்ஸ் விருப்பப்பட்டா மட்டும் தான் பிள்ளைங்களே விருப்பமாக கேட்டாக்கூட பேரன்ட்ஸ் வந்து ஒத்துழைக்க மாட்டுறாங்க எல்லா பேரன்ட்ஸும் அதை புரிஞ்சிக்கணும் சினி ஃபீல்டில் போயிவிட்டு சேனலில் போயிவிட்டு டான்ஸ் ஆடி காமிச்சா தான் டான்ஸு வீட்டில் ஆடுறது எல்லாம் வேஸ்ட்டு நீ என்ன டான்ஸராவே போகறியா அப்படினுலாம் பேசி அவங்கள வந்து இது பண்ணாம இல்லம் தேடி கல்வியில இப்போ பாருங்கள் நம்ம நினைச்சுக்கூட பார்க்கல இல்லம் தேடி கல்வின்ற ஒரு டியூஷன் எல்லாம் வரும் அப்படின்ட்டுன்னு அந்த மாதிரி டியூஷன் அதுலையே சேர்ந்து வாரத்தில் ஓர் ரெண்டு நாள் ஒரு நாள் டான்ஸ் கிளாஸ் வைக்கிணும் இல்லம் தேடி கல்வியில அந்த மாதிரி சில ஒரு சில இது மட்டும் சொன்னா போதும் அது வந்து அதுக்காகவே பிள்ளைங்க ஆர்வமாக இருக்காங்க அதை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் அதை ஒத்துழைச்சிதுன்னா எல்லாருக்கும் எல்லா கலைகளும் கிடைக்கும் அதுவும் வந்து ஒரு ஒரு கலை அதுவும் ஒரு விளையாட்டு துறை மாதிரிதான் அதனால அதுக்கும் வந்து எல்லாரும் வந்து பங்களிக்கணும் அப்படின்றது நான் விருப்பப்படுறேன்